என் பேர் ராஜேஸ்வரி நான் திருவண்ணாமலை மாவட்டம் நான் பிறந்தது வந்து கங்காப்புறம்ன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன் அங்கே பிறந்து வளர்ந்து பத்தாம் வகுப்பு வரையிலும் படித்தேன் அதுக்கு அப்புறம் சோசியல் ஒர்க்கு நான் சமூக சேவை இதை பற்றி ஒரு தொண்டு நிறுவனத்தில் போய் படித்தேன் ஏலகிரியில் அதுக்கு அப்புறம் டெய்லரிங் முடித்துருக்குறேன் அதுக்கு அப்புறம் ஒரு என்ஜியோவில் வேலை செஞ்சேன் இங்கே கோடப்பன்னு ஒரு ஊரில் சே சேத்துப்பட்டில் வேலை செஞ்சின்னுருந்தேன் அதுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு சமாமடி கிராமத்தில் கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளவே கல்யாணம் கட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருந்து இப்போ சோசியல் ஒர்க்கு நாங்கள் ஒரு ஓர்ஆர்என்னு ஒரு என்ஜியோவில் நாங்கள் வேலை செய்கிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடு பணி வந்து பெண்கள் மத்தியில் இரு இருக்குது பெண்கள் வந்து குழுக்கள் ஆரம்பிக்கிறது கவுன்சிலிங் கொடுக்குறது அப்புறம் சில்ட்ரென்ஸ் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க சில்ட்ரென்ஸு ஹவுஸ் ஒன்று அங்கே வச்சிருக்கிறாங்க ஒரு முப்பது பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்குப் பராமரிக்கிறது அந்த பணிகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இதில் இடையில் வந்து யாருக்குனால் ஒரு படிப்பு உதவியோ அது மற்றபடி எந்த எந்த உதவியாக இருந்தாலும் எங்களை வந்து கேட்கும் போது அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அது தான் அதிகபட்சமாக கவுன்சிலிங் கொடுப்போம் நிறைய பேருக்கு நிறைய பேர் மாதிரி பெண்கள் வந்து எங்களை தேடிக்கின்னு வருவாங்க அப்புறம் டெய்லரிங் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க எங்கள் என்ஜியோவில் அந்த பெண்களுக்கு ஒரு ஏழை எளியோர் பெண்களுக்கு பண்ணி கொடுத்துனுருக்குறோம் எங்கள் ஊரில் வந்து குழுக்கள் ஆரம்பித்து அது மூலிமா ரொம்ப வந்து மக்கள் வந்து அடிமைத்தனில இருந்தாங்க அந்த அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீட்டு கூட்டு கொண்டு வந்தோம் பெண்கள் வந்து படிப்பு வாசனையே இல்லாமல் இருந்தாங்க இதோ கிராமத்தில் வந்து அப்போது நாங்கள் குழுக்கள் ஆரம்பித்து அவங்களுக்கு நிறைய வந்து எஜுகேஷன் வழியாகவும் ஒரு சமூக சிந்தனை உள்ள கருத்துக்களும் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்களை கொண்டு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கிராமம் தான் மொத்தமே பதினெட்டு கிராமம் எஸ்சி மக்கள் ஏ மற்றவங்கள்லாம் மொத்தம் பதினெட்டு வீடு மற்றவங்கெல்லாம் க வேறே மதத்தை சேர்ந்தவங்க எல்லோருமே இந்த மக்களை வந்து ரொம்ப அடிமைத்தனல்ல வச்சுருந்தாங்க அப்போது வந்து நான் இதெல்லாம் வந்து உட்காந்து இது வந்து பேசி கீசி ஓரளவுக்கு இப்போ அதுலேருந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வந்துருக்காங்க அது தான் யாருக்கு எந்த உதவினாலும் நான் போயிட்டு முன்னாடி நின்று செய்வேன் எந்த கேள்வினாலும் முன்னாடி நின்று கேட்பேன் அது தான் அந்த பணிகள் தான் செய்யணுன்னு எனக்கும் ஆசை அதிகபட்சமான கடவுளோடய ஊழியம் செய்யணுன்னு ஆசை எனக்கு கடைசி நேரத்தில் செய்யணும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குணும் இந்த சமுதாயத்திற்கு நம்ம வந்து எதாச்சும் ஒன்று பண்ணணும்னு அந்த எண்ணத்தோடு இருக்கிறேன் அது நெறைவேறுச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்குது வாழ்க்க இது தான்